பேங்க் பொறுத்தளவுக்கு இந்த பாலிசி இண்டர்நெட் பாலிசி இதெல்லாமே நல்லா ஒரு உதவியாக தான் இருக்குது எப்படின்னால் சில விஷயங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இண்டர்நெட் நம்மளுக்கு அந்த உதவி உதவி செய்யுது அதன் மூலம் தெரிஞ்சு பாமர மக்களுக்கும் அது வந்து நல்லாவே பயன்பட்டு அதில் வந்து அதை பா கண்டினியூ பண்ணி அதுலேருந்து வர வரவு செலவு கணக்குகளையும் மற்றும் அதன் மேல் லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதை அந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து இண்டர்நெட் மூலயமா செய்தித்தாள் மூலயமாவும் நம்ம தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லாதான் இருக்குது வ வங்கி பேங்க் கொள்கையில் இருந்து ரொம்ப நல்லாதான் இருக்குது அதில் வர்ற சட்ட திட்டங்களும் அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேசன் என்று சொல்வார்கள்லே அதுவும் நல்லபடியாக தான் இருக்குது ஒரு உதாரணமாக ஒரு லோனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கு அதில் உள்ள சில விஷயங்கள் நுணுக்கங்கள் அனைத்துமே நமக்கு வந்து இண்டர்நெட் மூலயமாக நமக்கு வந்து தெரிய தெரியப்படுத்துறதில் நல்ல ஒரு பங்கு வகிக்கிறது இது எந்த அளவுக்கு என்பதிலேயே கணக்கிட முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் தான் உள்ளது என்னை பொறுத்தவரை படித்தவர்களும் பாமரர்களும் அதை நல்ல ஒரு ஒரு கொள்கையை உடன் இது பயன்படுத்துவது நல்ல விஷயம் என்பதே என் என் நோக்கம் படித்த அதே போல் சில இது இவர்கள் வந்து மாணவர்களும் படித்த மாணவிகள் அவர்களும் இதன் மூலம் சில விஷயங்கள் தெரிந்து கொண்டு லோன் சம்பந்தபட்ட விஷயங்கள் தெரிகிறதுக்கும் மிக மிக நல்ல ஒரு உதவியாக தான் இந்த பாலிசி இது இண்டர்நெட்டும் நம்மளுக்கு மிக மிக நல்ல உதவி செய்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன்